ஃப்ரீயா இருக்கிற டைமில் வந்து நான் புக்ஸ் படிப்பேன் மியூசிக் கேட்பேன் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் நியூ ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருவேன் அப்புறமா நியூ ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பேன் அப்புறமா விஜய் தளபதி விஜயோட வீடியோஸ்ஸு அப்புறமா அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அதுமாதிரி நிறைய வீடியோஸ் அவங்கள பற்றி பார்ப்பேன் அப்புறமா இன்ஸ்டா பார்ப்பேன் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து அங் அதில் ஏதாவது பியூட்டிஷனு குக்ஸ் பற்றி ஏதாவது டி சின்ன சின்ன ஸ்நாக்ஸு டிப்ஸ்ஸு ரெசிப்பிலாம் சொல்லுவாங்கள் அது பார்த்து வச்சிக்குவேன் அப்புறமா ஏன் சிஸ்டர் கூட எஸ்ஒஎஸ்ஸு செட் செட் அந்தமாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்ஸுலாம் விளாயாடுவேன் அப்புறமா ஈவினிங் ஆகிட்ட அப்புறமா நான் பார்த்த ரெசிப்பி ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கறவங்களுக்குலாம் கொடுப்பேன் ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன் ஸ்டோரிஸ்ஸு ஹிஸ்ட்ரிஸ் பற்றி ஸ்டோரிஸ்ஸு அப்புறமா மாரல் ஸ்டோரிஸ் அதுமாதிரி நிறைய ஸ்டோரிஸ் படிப்பேன் சாங்க்ஸு நிறைய சாங்க்ஸ் கேட்பேன் அப்புறமா நானே ஒரு ப்ராவெர்பு இதுமாதிரி கவிதைகள் அந்தமாதிரி நான் இந்த சாங்க்ஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு லிரிக் எடுத்து நானே ஒரு கவிதை மாதிரி எழுதுவேன் ஃப்ரீயா இருக்க டைமில் அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் இந்தமாதிரி தான் ஃப்ரீயா இருக்கிற டைமில் என்ன எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை வெச்சு நான் என்னோடய டைமை வந்து என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுவேன்